இப்போ தமிழில் தமிழ் நாட்டுல வந்துங்க சுற்றி பார்க்குற இடொல்லாம் நிறைய இருக்குங்க நாங்கள் வந்துங்க இப்போ அந்த சத்தியமங்கலத்துலருந்து போகணும்ங்க பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போயி இருக்கோம் அங்கே வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் பவானி சாகர் டேம்ன்னு இருக்குங்க அங்கே போய் எல்லாம் சாப்பாடுல்லாம் சாப்பிட்டுட்டு மீன் ரோஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டுங்க அதில் குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாடுறக்கு பார்க் இருக்குங்க அங்கேயெல்லாம் விளையாடுவாங்க அங்கே நீர் வீழ்ச்சியெல்லாம் இருக்குங்க மேலல்லாம் போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணிலலாம் விளையாடுவாங்க குழந்தைங்கல்லாம் நல்லா விளையாடிவிட்டு வந்து இருக்கோம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க அப்புறம் ஊட்டி எல்லாம் போயி இருக்கோம் ஊட்டியில் வந்துங்க நிறையா பார்க்கெல்லாம் இருக்கு அங்கே எல்லா எல்லா இடமும் அங்கே சுற்றி பார்த்துருக்கோம் ரொம்பவுமே பசுமையாக இருக்குங்க பாக்குறதுக்கு அப்புறம் போட் ஹவுஸ்ஸெல்லாம் கூட்டிகிட்டு போயி இருக்காருங்க அங்கே போட்ல எல்லாம் போயி இருக்கோம் நல்லா குழந்தைங்கல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு போயிவிட்டு வருவோம் ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க குழந்தைங்க லீவுன்னா நாங்கள் எங்கேயாச்சும் இந்தமாதிரி போயிருவோம்ங்க சுற்றி பார்க்குற இடத்துக்கு